ஹலோ பிக் அப்க்கு ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம் ஆஃப்னவராக வெய்ட் பண்ணுறோம் அண்ணா டிரைவர் இன்னும் வரல

சரி ஆஃப்னவர்ஸ்சுக்கு மேலே ஆச்சு நீங்கள் புக்கிங் கேன் கேன்சல் பண்ணிவிடுங்க ஓகே தேங் யூ